மயிலாடுதுறை இந்த ஊருக்குரிய பெயர் காரணமே வந்து மயிலும் ஆடுதுறையுந்தான் சொல்லியிருக்காங்க பழமையான ஊர் ஊர் மயிலாடுதுறை இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தா ரொம்பவே வந்து மாறி இருக்கு கோயில் ஸ்தலம்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையும் சரி அங்கே இருக்க மக்களோட குடியிருப்புகளுமே சேரி பழமை வாய்ந்ததாக இப்போ இல்லை இப்போ எல்லாமே வந்து நிறையவே மாற்றம் ஆயிருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு கட்டத்தில் இருக்கு ஆனால் அந்த பழமைக்கான அழகு வந்து அதில் இல்லை அழகு அந்த இது வந்து போய்ருச்சு நிறைய கட்டிடங்கள் நிறைய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி வந்து நிறைய கட்டிட அமைப்பு வந்து அங்கே இருக்கு அது வந்து ஒரு சாதாரண மக்களோட வாழ்வியலை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வந்துருக்கு இப்போ ஒரு சிறு குடியிருப்புக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை கட்டமைச்சால் அந்த குடிலில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்னு நம்மளுக்கே புரியுது ஒரு காற்று மாசுபாடோ ஒரு தண்ணீர் மாசுபாடோ இப்படி இருக்க பச்சத்தில் மயிலாடுதுறை வந்து இப்போ ரொம்பவே வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு அந்தஸ்துக்கும் வந்துருக்கு ஆனால் மக்களோட வாழ்வியலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகதான் இருக்காங்க இதுதான் வந்து மயிலாடுதுறையோட இப்போ உள்ள மக்கள் வாழ்க்கை வந்து பாதிச்சிட்டுருக்கு இதை வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையான இடமா மாறணும்ன்னு நான் ஆசைப்பட்றன்